ஹலோ சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க எவ்வளோ பூ என்ன வேணும்னு சொல்லுங்க மல்லிகை பூ கிலோ இரநூறு ரூபால இருக்குதுங்க இரநூறு இரநூத்தி ஐம்பது ரெண்டு ரேட்டில் இருக்குது ஆ ரோஜா பூ கிலோ நாற்பது ரூபாங்க அதெலாம் நல்ல தரமாகவே இருக்குதுங்க புது பூதான் அப்பப்போ இறங்கிட்டே இருக்குது நல்ல தரமாகவே இருக்குதுங்க இல்லை இல்லை அதெல்லாம் புதுசாகதான் வரும் புதுசாகதான் வரும் அன்னன்றைக்குதான் வரும் வர்றதெல்லாம் இது சீசன் டைமுங்க நம்ப கல்யாணம் டைமுங்கிறனால எல்லாமே விற்று போயிடும் சம்மங்கி இருக்குது அரளி பூ இருக்குது அப்புறம் என்ன பூ வேணுங்க உங்களுக்கு அது மேடை அலங்காரத்துக்கான பூ ஃபுல்லாக ஊட்டிலேருந்து வருங்க நீங்கள் என்னென்ன பூ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த வெள்ளை கலரு அப்புறம் மஞ்சள் ரோஸு சிகப்பு அந்த மாதிரியான சாமந்தி பூ இருக்குது இல்லையா அது வரும் இலையோடு வரும் நீங்கள் அதுக்கு தனியாக ஆர்டர் கொடுத்திங்கன்னா அது தனியா இறக்கிருவோம் ம் அது எல்லாம் இருக்குது இருக்குது ம் இருக்குதுங்க ஆ எல்லாம் வருதுங்க என்றைக்கி வேணும் சரிங்க ஞாயித்து கெழமை சாயங்காலம் வாங்கிக்கிறீங்களா ஆ ம் சரி கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா கண்டிப்பாக ஓகேம்மா ஓகேம்மா ம்